எங்களோட ஸ்கூலில் வந்துவிட்டு லைப்ரரிலாம் இருந்துச்சு சின்ன வயசில் வந்துவிட்டு லைப்ரரி போகணும் அப்படின்லாம் ரொம்ப சின்ன வயசில் ஆசை இருந்துல்ல அப்புறம் கொஞ்சம் வளர வளர புக்ஸ் மேலே வந்துவிட்டு ஒரு ஆர்வம் வந்து வந்துச்சு ம் சின்ன வயசில் ரொம்ப படிச்சதுன்னா வந்துவிட்டு தெனாலிராமன் கதைகள் தெனாலிராமன் கதைகளில் வந்து நகைச்சுவை ஊட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா அறிவுப் பூர்வமான கருத்துக்களும் அதில் வந்து இருக்கும் தெனாலிராமன்ற ஒரு ஒரு கேரக்ட்டர் வந்துவிட்டு ரொம்பவே அவர் வந்துவிட்டு அவர் பண்ணுற எல்லா விஷயத்திலியும் வந்துவிட்டு ஒரு கருத்து இருக்கும் ஒரு மெசேஜ் வந்து இருக்கும் அத் அது எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சின்ன வயசில் நிறையா கற்றுக்க அதற்கப்பறமா கொஞ்சம் வளர்ந்தப் பிறகு நிறையா வந்துவிட்டு இங்கிலிஷ் நாவல்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலிஷ் வளர்த்துக்குணும் அப்படினு ஆசை இருந்து படிக்க ஆரமிச்சேன் என்னோடைய முதல் புக் வந்துவிட்டு ஐ டூ ஹேட் ஏ லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு அது வந்துவிட்டு ரவிந்தர் சிங் வந்து எழுதுனது அது ரொம்பவே நல்லா இருக்கும் படிக்க படிக்க வந்துவிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களக் கூட அவர் வந்துவிட்டு ஒரு உணர்ச்சிப் பூர்வமாக வந்து கொண்டு வந்துருப்பார் அதைப் படிக்கும்போது அது நம்ப மைண்ட்டில் வந்துவிட்டு போகிற மாதிரி அவர் எழுதிருக்கிறது நம்பளோடைய மனசில் வந்துவிட்டு ஓடும் அந்தளவுக்கு வந்துவிட்டு ரொம்பவே ஆழமாக வந்துவிட்டு அவர் எழுதிருந்தார் ரொம்பவே அருமையான ஒரு கதை அது கடைசி நேரத்தில் வந்துவிட்டு அந்த நம்ப கண்லேந்து தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு ஒரு புத்தகமாக வந்துவிட்டு அது இருந்துச்சு அதற்கப்பறமா வந்துவிட்டு மை சீக்ரெட் விஷ்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு படிச்சேன் அந்த புக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பொண்ணு வந்துவிட்டு சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக் கொடுத்து அந்தப் பொண்ணோட வாழ்க்கையில் அவங்களோட ஆசையெல்லாம் வந்துவிட்டு எப்படி நிராகரிக்கப்பட்டது எப்படி வந்து அவங்க கணவர் வந்துட்டு இவங்கள வந்துவிட்டு வீட்டு வேலை இவங்க வீட்டு வேலை மட்டும்தான் செய்வாங்க மிச்சபடி வந்துவிட்டு எதுவுமே வந்து வெளி சுகந்திரமே வந்து அவங்களுக்கு இருக்காது சொல்லப் போனால் வந்துவிட்டு அவங்களுக்கு வந்துவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸுக் கூட வந்துவிட்டு அவங்களுடைய ஓ அவங்களோட சொந்த உரிமையில் வந்து வாங்கிக்க மாட்டாங்க எப்பையாவது ஒரு முறைதான் வாங்குவாங்க அந்த மாரிலாம் வந்துவிட்டு அவங்க எழுதிருந்தாங்க இது வந்துவிட்டு அவங்களோட கஸின்க்கு வந்து இவங்க வந்துவிட்டு உங்கள் கஸினும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வந்துவிட்டு அவங்களுக்கு வந்துவிட்டு ஆசையாக இருந்த அவங்களோட ஆசைகளை எழுதுறது தான் அங்கே வந்து சீக்ரெட் விஷ்லிஸ்ட்டாக இருக்கும் அதை ஒன்று ஒன்னாக அவங்க எப்படி நிறைவேத்துனாங்க அப்படின்றத பற்றி இருக்கும் அப்புறோம் சேக்ஸ்பியர் சேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸ் ரோமியோ ஜூலியட்டு அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் மிக்சமஸ் நைன்டீன் நிறையா ஏஞ்சல்ஸ் நிறையா வந்துவிட்டு மேஜிக் பற்றி அந்த மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்த கதைகள் அது எல்லாமே அப்புறம் ஹேம்லெட்டுன்ற ஒரு ஸ்டோரி படிச்சுருக்கேன் ஹேம்லெட் வந்துவிட்டு ஹேம்லெட் அவரோடைய வாழ்க்கை அந்த ஒரு ப்ரின்ஸோட வாழ்க்கையை பற்றி நான் வந்து ஒரு ஸ்டோரி அதுவும் ரொம்பவே ஃபேமஸான சேக்ஸ்பியரோட ஸ்டோரியாக வந்து இருந்துச்சு இ இதெல்லாமே வந்துவிட்டு நான் வந்துவிட்டு ஒரு அதாவது பள்ளிகள் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்ச ஒரு கதைகள் அதுக்கப்பறமாக காலேஜ்லாம் போய்விட்டு கல்லூரியில வந்துவிட்டு நிறையா புக்ஸ்லாம் வந்து படிச்சேன் எல்லாமே ஒரு புக்கு அப்படினு நம்ம படிச்சோன்னா நிறையா உணர்ச்சிப் பூர்வமான கருத்துக்களும் இருக்கு நிறையா வந்துவிட்டு விஞ்ஞானப் பூர்வமான கருத்துக்களும் நம்ப தெரிஞ்சுக்கலாம் படிப்பு மூலியமாக நம்ம வந்து நிறையா கற்றுக்குறோம் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தில் வந்துவிட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதப் பற்றி எழுத்தாளர்கள் வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண வந்துவிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்